மூட நம்பிக்கைன்னு பார்த்தா இந்தியாவை பொறுத்தவரைக்குமே மூட நம்பிக்கைன்றது இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக தமிழ் நாட்டில்னு பார்க்கும் போது மூட நம்பிக்கைன்றது இன்னும் கண்டிப்பாக எல்லா மக்கள்கிட்டையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க எப்படினா நம்ம தாத்தா காலத்தில் தாத்தாவோட தாத்தா அந்த மாதிரி ரொம்ப பழைய காலத்தில் வந்து ஒரு ஏதோ ஒரு ரீஸனுக்காக ஒன்று சொல்கிறாங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படினா அதை வந்து மக்கள் பின்பற்ற மாட்டாங்க ஸோ அப்போ வந்து அதுக்கு வந்து அவங்க அவங்களாக ஒரு பேர் இப்படி பண்ணிணா இது ஆகும் இந்த சைடு நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பூனை குறுக்கே வந்தால் அது அபசகுணம் அந்த மாதிரிலாம் நிறைய பேசிகிட்ருப்பாங்க அதலாம் ஏன் அப்படினா அவர்களுக்கு அப்போ வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு கட்டுப்பாடாக ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அவர்களுக்கே ஒரு மக்கள் அவங்க ஒழுங்கா இருக்கணுகிறதுக்காக அவங்க அவர்களுக்கே போட்டுக்கிட்ட ஒரு ரூல்ஸ் அது மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் இப்போவெலாம் வந்து அந்த மாதிரி யாரும் ஒழுங்கில்லாம அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மோஸ்ட்லி எல்லாேரும் நல்லா தான் இருக்காங்க என்னென்னா இந்த மூட நம்பிக்கையில் நம்ம இந்த சைட் இப்போது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த புளியமரத்தில் பேய் இருக்குது நான் பாம்பு வந்து முட்டை குடிக்கும் பால் குடிக்கும் அந்த மாதிரி பாம்பு வந்து கடிக்காமல் போயிடுச்சுனா வந்து மறுபடியும் வந்து பழி வாங்கும் இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது பூனை குறுக்க வந்துடுச்சினா அபசகுணம் பல்லி மேலே விழுந்துச்சினா அபசகுணம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இது ஒன்று ஒன்றுக்குமே இது ஒவ்வொன்றுமே நம்ம வந்து மூட நம்பிக்கைன்னு சொன்னாலுமே அது ஒன் மூட நம்பிக்கை தான் நிஜமா இருந்தாலும் அந்த காலத்தில் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சயின்ட்டிஃபிக்கான ஒரு ரீஸன் இருந்தது அந்த காலத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லை ஃபோன் இல்லை அவ்வளோக்கு கல்வி யாருக்கும் இல்லை கேர்ள்ஸெலாம் எட்டாவது படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது அந்த காலங்களில் எப்படி வந்து இவ்வளோ சயின்ட்டிஃபிக்காக எல்லாேரும் யோசித்தாங்க அப்படின்றதுலாம் வந்து யாருக்குமே தெரியாத புரி புரியாத புதிராக இருக்குது அதே சமயத்தில் மூட நம்பிக்கைகளும் சில இருக்குது தான் எப்படினா பேய் இருக்குதுன்னுவாங்க அது ஆக்ஸுவலாக பேய் இல்லை ஏதோ ஒரு இறந்து போனவங்க நல்லது பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போவாங்க கெட்டது பண்ணியிருந்தா நரகத்துக்கு போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்க நல்லது பண்ணியிருந்தாலும் கெட்டது பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு தடவ இறந்துட்டாங்க அப்படினா அவங்க நரகத்துக்கு போவாங்களோ சொர்க்கத்துக்கு போவாங்களோ அது தெரியாது ஆனால் இறந்துருவாங்க அவங்கள உடல விட்டு ஆன்மா வந்து வெளியே போயிடும் அவ்வளோ தான் அதுக்காக அவங்க வந்து மறுபடியும் வந்து சில பேர் வீ ஊர்லெலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க இறந்தவங்க வந்து இவங்கள பிடிச்சிட்டாங்க அந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு வெளில போனாங்க இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வெளில போனாங்க இந்த கேர்ள்ஸ் வந்து பூ வச்சுட்டு போனால் பூ வச்சுட்டோ இல்லை பவுடர் அடிச்சுட்டோ இந்த மாதிரி பவுடர் அடிச்சுட்டு பகல் டைமில் நடு நடுபகல்னு சொல்லுவாங்க இந்த பன்னெண்டு மணி ஒரு மணி அந்த டைமில் வெளில போனால் பேய் பிடிச்சிரும் முனி அண்டிவிடும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது ரீஸன் என்னென்னா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி வெளியே போகும் போது கேர்ள்ஸுக்கு வந்து பூ வச்சுட்டோ இந்த மாதிரி போகிறதால அவர்களுக்கு வந்து தலைவலி வரும் இல்லை அவர்களுக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்காமல் இருக்கும் வேர்வையில் டயர்ட்டில் அவர்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கூட அவர்களுக்கு அந்த மாதிரி இந்த டயர்டாக இருக்கிறது அந்த மாதிரி ஃபீலிங்கெலாம் வரலாம் ஆனால் அதை ஊரில் இன்னும் என்ன நினச்சிட்ருக்காங்கனா பன்னென்டு மணிக்கு வெளியே போன அதனால தான் உனக்கு பேய் பிடிச்சிடுச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வேறு பார்த்தோன்னா பாம்புக்கு முட்டை வைக்கிறேன் பாம்பு புற்றுல க அது பாம்பு புற்றுக்கு விளக்கு ஏற்றுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அது ஆக்ஸுவலாக வந்து பாம்பு பு பாம்பு வந்து ஆக்ஸுவலாக புற்றே கட்டாது அது வந்து கரையானோட புற்றுல தான் இருக்கும் அது வந்து அதுவுமே ரொம்ப உள்ள அந்த புற்றுக்குள்ள ரொம்ப உள்ளெலாம் போகாது மேலேயே இருக்கும் ஏன்னால் உள்ளே போச்சுனால் கரையானே பாம்பை அரித்து சாப்பிட்ரும் அப்படி இருக்கும் போது நாம் ஏன் ஒரு புற்றுக்கு வந்துட்டு ஒரு நாக தேவதை நாகராணி அப்படிலாம் சொல்லி நம்ம புற்றை வணங்கிறோம் ஏன்னால் அந்த காலத்தில் வந்து எல்லாம் ஏதோ சம்திங் சயின்ட்டிஃபிக்காக இது வந்து இதில் இருக்குது இங்கே வந்து நாகதேவதை இருக்குது நம்ம வந்து பாம்பை வழிபட்டா நம்மளை நாகராஜா எதுவும் பண்ண மாட்டார் கடிக்க மாட்டார் அப்படின்லாம் சொல்லி தான் புற்றை சுற்றி அந்த மஞ்சள் பொடி போடுவாங்க குங்குமம் போடுவாங்க பால் வைப்பாங்க முட்டை வைப்பாங்க படைப்பாங்க வெள்ளிக் கிழம செவ்வாய் கெழம இந்த மாதிரிலாம் படைப்பாங்க அதலாம் ஏன்னால் அது வந்து நமக்கு வந்து பாம்பு அதலாம் பண்ணிணா நம்மளை பாம்பு கடிக்காது அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்க ஒரு குலதெய்வத்தையோ இல்லை ஒரு தெய்வத்தையோ வணங்கிறத்துக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க வேறு அந்த மாதிரி பார்த்தோன்னா கோயிலுக்கு போகும்போது செப்பல் போடக்கூடாது கோயிலுக்கு வெளியே தான் செப்பல் போடணும் அப்படினு சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஒரு உண்மையான ரீஸனை சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க கேட்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி கடவுள் இருக்கார் சாமி எல்லாத்தையும் தாண்டின ஒரு சக்தி அப்படினு சொன்னால் எல்லாேரும் பயப்படுவாங்க அப்படி நம்ம சொல்கிறதால எல்லாேரும் அந்த இதை சு பின்பற்றுவாங்க அப்படின்றதால தான் இப்படி பண்ணிணாங்க ஆக்ஸுவலாக ஏன் கோயிலுக்குள்ளே வந்து செப்பல் போட்டு போகக்கூடாது அப்படினா நம்ம பாதத்தில் வந்து அக்குப்பஞ்சர்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்த பாதத்தில் வந்து ஒவ்வொரு நரம்பு இருக்கும் ஒவ்வொரு நரம்ப அழுத்துனா அது வந்து ஒவ்வொரு பயன் கிடைக்கும் நமக்கு ஆனால் யாரோ உட்காந்து பாதத்தை இந்த விரல் இந்த இடத்த அமுக்கினா இந்த விரல்ல இந்த இடத்துல விரல அமுத்தினா நமக்கு இந்த நல்லது கிடைக்குன்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க அதுவே கோயிலில் வந்து பார்த்தோன்னா அந்த கருங்கல்லுன்னு சொல்லுவாங்க அதைதான் கீழே பதிச்சுருப்பாங்க ஸோ அந்த கருங்கல் வந்து சமமாக இருக்காது இப்போ நம்ம வீட்டில் போட்டிருக்குற தரையோ டைல்ஸ் இப்பெலாம் டைல்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாேரும் போடுறாங்க அதலாம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது எந்த அதில் ஒரு மேடு பள்ளமுமே இல்லை அதுவே அந்த காலத்தில் பார்த்தோன்னா இந்த தரைலாம் வந்து மண் தரையாக இருக்கும் ஸோ அதுவுமே கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக தான் இருக்கும் இப்போவெலாம் சம தரையிலே எல்லாேரும் நடந்து நடந்து பழகிட்டதால அந்த மேடும் பள்ளமுமாக இருக்கிற பாதையில் நம்மளால நடக்க முடில ஆக்ஸுவலாக அந்த மாதிரி நடந்தால் அந்த அக்குப்பஞ்சர் அப்படின்ற அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புலேயும் ஒவ்வொரு நரம்பை அழுத்தும் போது நமக்கு ஒரு ந சில நல்லது கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்கும் போது நம்ம கோயிலில் நடந்தோம் அப்படினா கோயிலில் செப்பல் போடாமல் வெறும் காலில் நடந்தோம் அப்படினா அந்த கல் கருங்கல் வந்து மேடும் பள்ளமுமாக இருக்கும் அது வந்து நம்ம பாதத்தை நம்ம பாதத்தால் அதை மிதிக்கும் போது அந்த ஒவ்வொரு நரம்பும் நம்ம எண்டியூஸ் பண்ணுறோம் அதை அமுத்தும் போது நம்ம கையால் அழு நம்ம கையால் அழுத்த சொன்னால் யாருக்கும் டீப்பாக அழுத்த மாட்டோம் அந்த மாதிரி நடக்கும் போது நம்ம இயல்பாக கேஷுவலாக நடக்கிறது அங்கே அதே கோயிலில் போய் செப்பல் போடாமல் நடந்தோம் அப்படினா அந்த மாதிரி அந்த பாதத்தில் வந்து அந்த கருங்கல்லோட மேடும் பள்ளமாக இருக்கிறது நம்ம பாதத்தில் பட்டு அந்த நரம்பெலாம் எண்டியூஸ் ஆகி நமக்கு வந்து நல்லது நடக்கும் அது அதனால் தான் வந்து கோயிலில் வந்து சுற்ற சொல்லுவாங்க இந்த தோப்புக்கரணம் போட சொல்லுவாங்க அதலாம் எதுக்காகனால் இந்த மாதிரி அதில் சயின்ட்டிஃபிக்காக ஒரு ரீஸன் இருக்குது ஆனால் அதை சொன்னால் யாருமே கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலாகதான் இந்த மாதிரி இந்த மாதிரி இவங்க சொன்ன மூட நம்பிக்கைலாம் மூட நம்பிக்கைனும் சொல்ல முடியாது அது ஆக்ஸுவலாக மூட நம்பிக்கை தான் ஆனால் அதை டேரக்ட்டாக சொன்னால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் தான் அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மறைச்சி சொல்கிறாங்க அந்த மாதிரி கோயிலுக்கு போனால் வந்து நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க ஆக்ஸுவலாக கோயிலுக்கு போனால் ஏன் நல்லது நடக்கும்னால் அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்னால் அது கடவுள்கிட்டேருந்து வருதான்னு நமக்கு தெரியாது ஆனால் அது எப்படி வருதுனால் அங்கே இருக்கிற கல் அந்த மூலிகை செடி மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த மலை பகுதிகள்லேருந்து எடுத்து வந்திருப்பாங்க ஸோ அங்கெலாம் வந்து எந்த மாஸ் மாசு இந்த மாதிரி கெட்ட காற்று அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அது தான் அந்த மூலஸ்தானத்துலெலாம் இருக்கும் போது பார்த்தோன்னா வேர்க்கும் தான் வேர்த்தாலுமே கோயிலில் வந்து அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போனால் நமக்கு வேர்க்கும் வேர்த்தாலுமே அங்கே இருக்கிறது வந்து நல்லதுன் சொல்லுவாங்க அங்கே கிட்டே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இப்போது சிவன் கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கெலாம் போனோம்னால் உள்ள வந்து மேலே அந்த இப்போது வேறு எக்ஸாம்பிளுக்கு தஞ்சை பெரியக் கோயிலேயே எடுத்துக்கலாம் அங்கே வந்து கருங்கல்லால் எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாமே கல்லால் ஆனது அதுவும் அந்த கோயிலில் இருக்க கோபுரம் ஒரே கல்லில் ஆனதுன்னு சொன்னால் இன்னி வரைக்கும் யாராலேயும் நம்மளால நம்ப முடியலை ஆனாலுமே அது வந்து அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க அது ஆனால் மூட நம்பிக்கை பொய்னு சொல்ல முடியாது அது உண்மை தான் அதே சமயம் அதை எப்படி செஞ்சாங்ககிறதும் நமக்கு இன்னி வரைக்கும் தெரில அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அது எப்படினா அங்கே அங்கே போனால் நல்லது நடக்கும் அங்கே போனால் மனது திருப்தியாக இருக்கும் அப்படினு சொல்லுவோம் ஆனால் அங்கே போனால் மனது திருப்தியாக இருக்க காரணம் என்னென்னா அங்கெலாம் வந்து அங்கே இருக்கிற கல் அந்த அதில் இருக்கிற அந்த தூய்மையான காற்று எல்லாம் வந்து காடுகள்லேருந்து பெரிய பெரிய மலைகள்லேருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும் அதனால அங்கே வந்து அவ்வளோக்கா எந்த மாசு மாசும் இருந்திருக்காது அதனால் நமக்கு வந்து அந்த கோயிலுக்கு போகும் போது எந்த ஒரு நெகட்டிவிட்டி தாட்ஸும் இல்லாமல் நமக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் அதனால தான் கோயிலுக்கு போனால் மனது திருப்தி ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புளிய மரத்தில் பேய் இருக்குது முருங்கை மரத்தில் பேய் இருக்குது அந்தித மாரிலாம் சொல்லுவாங்க அது ஆக்ஸுவலாக ஏதோ ஒரு மரம் வந்து எப்படி சொல்லுவாங்கனால் அந்த மரத்தில் வந்து அவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி அவங்க தூக்கு போட்டு இறந்துட்டாங்க அதனால அந்த மரத்தில் அவங்க பேயாக இருக்காங்க அப்புடின்லாம் சொல்லுவாங்க அவங்க ஒன்ஸ் இறந்துட்டாங்கனா அவங்க அவங்க உடலை விட்டு ஆன்மா போயிடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை கிராமப்புறங்களில் எப்படி சொல்லுவாங்கனால் அந்த மரத்தில் அவன் தூக்கு போட்டு இறந்துட்டான் அந்த மரத்தோரமாக அவன் மருந்து குடித்து இறந்துட்டான் அதனால அவன் அந்த மரத்தில் இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அது உண்மையான இது என்னென்னா அந்த மரத்தில் இருந்து ஏதோ ஒரு கிளை காற்றுல விழுந்துருக்கலாம் இல்லை மர மழை பெய்யும் போது பலத்த காற்று அடித்ததுல அந்த மரம் முறிஞ்சுட்டு விழுந்துருக்கலாம் ஆனால் நம்ம ஊருகளில் எப்படி பேசுவாங்கனால் அவன் அந்த இறந்து போனவன் அந்த மரத்தில் இருக்கான் அதனால தான் வந்து இந்த மரக்கிளை உடஞ்சிருச்சி அதனால தான் அந்த மரம் விழுந்துடுச்சி அந்த மரத்துக்கிட்டே போகக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க